எங்கள் ஊரை பொருத்தளவில் நாங்கள் கிராமங்குறதுனால் நாங்கள் எப்போதுமே பக்கத்து ஊர்களுக்குத் தான் போகணும் ஆனால் மோஸ்ட்லி இங்கே உள்ள பிள்ளைங்க அதிகமாக படிக்க விரும்புகிறது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் படிக்கணும்னு விருப்பப்படுவாங்க ஏன்டா அங்கே நல்ல ஃபேமஸான ரெண்டு காலேஜ் இருக்குது ஸோ அங்கே தான் போக விருப்பப்படுவாங்க அதேமாதிரி எங்கள் ஊர் பிள்ளைங்க மோஸ்ட்லி அதிகமாக என்ன துறை விரும்பி எடுத்துக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸு தான் ஏன்டா எங்களுடைய வாழ்வாதாரம் அப்படி இருக்கறதுனால் நாங்கள் ஆர்ட்ஸ் இதுக்குதான் போய்க்கிடுவோம் ரொம்ப வசதி வாய்ப்புகளை பொருத்தளவில் எங்கள் ஊர் கொஞ்சம் பின்தங்கி இருக்கறதுனால் இந்த நர்ஸிங் ஐடிஐ இந்த மாதிரி இப்போது இன்ஜினியரிங் இதலாம் ரொம்ப ரேர் எதாவது ஒரு சில பிள்ளைங்க தான் படிப்பாங்க மோஸ்ட்லி நாங்கள் வந்து ஆர்ட்ஸ் காலேஜுக்கு தான் போவோம் ஆர்ட்ஸ் காலேஜுக்குனு எடுத்துக்கிட்டிங்கன்னால் எங்கள் ஊர் திருநெல்வேலியில் ரெண்டு காலேஜ் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அங்கேதான் போவாங்க அப்புறம் திருச்செந்தூரில் ஒரு லேடிஸு காலேஜ் உண்டு அங்கே போவாங்க பிள்ளைங்க அப்புறம்